எங்கள் பகுதிகளில் உள்ள சுற்றுலாத்தலங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இங்கே வந்து சர்ச்சு இருக்கு ஒரு சர்ச்சு மிகப்பெரிய சர்ச்சு இருக்கு அந்த சர்ச்சு வந்து குடிச்ச கோயில்ன்னு சொல்லி ஒரு ஏ ஒரு சர்ச்சு இருக்கு அந்த சர்ச்சு கோயிலில் வந்து ஆடி மாதம் வந்து போய் சாமி கும்பிட எல்லா பத்து நாளும் திருவிழா மாரி வந்து நடத்துவாங்க இங்கே அங்கே வந்து பத்து நாள் திருவிழா மாரி நடத்துவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க எங்கெங்கோங்க ஊர்ல எல்லாம் வந்து இங்கே வந்து வருவாங்க வந்து அந்த திருவிழாவ பார்க்க வருவாங்க பார்க்க வந்து இந்த மண்பான செய்யறவுங்க வந்து எங்கள் எங்கள் ஊரில் மண்பானை செய்வாங்க மண்பானம் இந்த விவசாயிகள் விவசாயம் வந்து எங்கள் ஊரில் பண்ணுவாங்க அது பார்க்கறதுக்கு வருவாங்க மண்பானம் செய்யறது வந்து அது நிறைய பேர் வந்து இங்கே உ எங்கள் ஊரில் வந்து வாங் வாங்கிட்டு போவாங்க இந்த சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் விளாடுறது வைக்கிறது எல்லாம் வாங்கிட்டு போவாங்க சின்ன சின்ன பொருள்கள் அதெல்லாம் வச்சி விளாடுறது சின்ன சின்ன தண்ணி குடிக்க பா பானை அடுப்பு இந்த மாரிலாம் மண்பானையில் வந்து செய்வாங்க இந்த கரண்டி அந்த மாரி இதெல்லாம் வந்து செய்வாங்க இந்த பூந்தொட்டி அந்த மாரிலாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த திருவிழாவுக்கு வர வரச்சில வந்து வாங்கிட்டு போவாங்க விவசாயத்தை பார்த்தீங்கன்னா விவசாயம் ஃபுல்லாக அங்கே ஊரில் ஃபுல்லாக விவசாயம் ஃபுல்லாக சுற்றி இருக்கு அதை ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க பார்த்து அங்கேங்க உட்காந்து மத்தியானம் போல் உட்காந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க உட்காந்து கூட்டமாக உட்காந்து இங்கே உட்காந்து அவங்க காரில் வருவாங்க காரில் வந்து எங்கேனா உட்காந்து உட்காந்து அவங்க சாப்பிடுவாங்க பொருளை என்னென்னா வந்து உட்காந்து அவங்கவுங்க ஃபேமிலி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இந்த இயற்கை கா இதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க எங்கே நாங்கள் வந்து இந்துக்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த குறிச்சி கோயில் திருவிழான்னா அவ்வளோ பேரு பத்து நாள் திருவிழாவ வந்து நல்லா இருக்கும் அதனால ஏ எங்கள் எங்கள் சொந்தக்காரங்களாம் யாராக யாராவது ஏன் ஃப்ரெண்ட்ஸுங்கள் யாராவது ஏன் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்ட்ஸுகள் யாராவது வந்து வரும்போது இந்த மாரி இங்கே திருவிழா நடக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க எல்லாருமே வருவாங்க வந்து பா வந்து இந்த திருவிழாவ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க பார்த்துட்டு போயிட்டு திருவிழாவ பார்த்து க நல்லா பார்த்துட்டு இந்த பொருள்கள் இந்த இந்த மண்பானை செய்யறது அந்த பொருள்கள் அந்த நெசவு செய்யற அந்த விவசாயம்குள்ளது அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க பாதி பொருள் வாங்கிட்டு அப்படியே சர்ச்சையும் பார்த்துட்டு சர்ச்சுக்குள்ளே போய் சாமியை அந்த சாமியையும் கும்பிடுட்டு போவாங்க இந்த மாரி நிறைய ஆள்கள் வந்து போவாங்க எங்கள் எங்கள் ஆள்களும் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் நாங்கள் இங்கே பத்து நாள் திருவிழான்னா அது நல்லா இருக்கும் அதனால அங்கே போய் சாமி கும்பிடுட்டு பார்த்துட்டு வச்சிட்டு வருவோம் நாங்கள் நல்லா இருக்கும் பிள்ளைலலாம் கூப்பிட்டுட்டு சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த மண்பானை செய்யற அந்த சின்ன சின்ன பா பாத்திரம் இந்த தட்டு இந்த மூடி இந்த கிண்ணம் அடுப்பு அந்த இதெலாம் பிள்ளையளுக்கு சின்ன சின்ன பிள்ளையலாம் சமையல் செய்யற மாரி இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்க வந்து வாங்கிட்டு வருவோம் பார்க்கறதுக்கு அவ்வளோவு அழகா இருக்கும் அந்த மாரிலாம் வந்து வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போவோம் அந்த மாரி இருக்கிற அந்த இப்போ இந்த மாரி பொருள்களை வந்து நாங்கள் வந்து திருவிழாவுக்கு வரவுங்களுக்கு நாங்கள் கொடுத்தும் அனுப்புவோம்